வணக்கம் எனக்கு அருகில் உள்ள மத வழிபாட்டு தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அப்புறம் நரசிம்மர் கோவில் இருக்குது இதில் ஆஞ்சநேயர் கோவிலோடய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா உயரமான ஆஞ்சநேயர் கோவில் நாமக்கல்லில் இருக்குது அதாவது பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலை வந்துவிட்டு நாமக்கல்லில் இருக்குது அந்த பதினெட்டு அடி சிலையும் வந்துவிட்டு ஒரே கல்லால் உருவான ஆஞ்சநேயர் சிலை வேறு வேறு கல்லில் வந்துவிட்டு வ இது பண்ணி இது பண்ணது இல்லை ஒரே கல்லாலான ஆஞ்சநேயர் சிலை தான் பதினெட்டடி உயரம் கொண்டது நரசிம்மர் கோவிலோடய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா நரசிம்மர் கோவில் வந்துவிட்டு ஒரு குடைவரை கோவில் அதாவது மலையை குடைந்து குடைந்து குடைந்து செதுக்கப்பட்ட ஒரு கோவில் இதில் ஆஞ்சநேயர் கோவிலில் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா வாரம் ஒரு வாரத்துக்கு ஏழு நாளில் வந்துவிட்டு ஏழு விதமான அலங்காரங்கள் இருக்கும் தங்க காப்பு அலங்காரம் இருக்குது வெள்ளி காப்பு அலங்காரம் இருக்குது அப்புறம் வெண்ணெய் காப்பு அலங்காரம் இருக்குது இதை தவிர்த்து வந்துவிட்டு வடை மாலை சாற்றி அதுக்கு ஒரு அலங்காரம் தனியாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலோடய சிறப்பம்சங்கள் இங்கே வந்துவிட்டு நான் எப்படி போவேன் வருவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் இந்த கோவிலும் வந்துவிட்டு பக்கத்துலேயே இருக்கறதுனால ஒரு இரு சக்கர வாகனம் மூலமாகவோ அல்லது கார் மூலமாகவோ அல்லது ஆட்டோக்கள் மூலமாகவே நான் சென்று வந்துக்கலாம் நான் வந்துவிட்டு எந்த மதச் சடங்கை அதிகம் விரும்புகிறேன் அப்புடினா பிறப்பால் நான் வந்துவிட்டு ஹிந்து மதத்தில் பிறந்ததுனால ஹிந்து மத சடங்கையே வந்துவிட்டு நான் வந்துவிட்டு அதிகமாக விரும்புகிறேன் நன்றி